இந்தமாதிரி காய்ன்ஸ் நாங்கள் பழங்காலத்தில் சேர்த்து வச்சுருந்தோம் சின்ன சின்ன காய்ன்ஸ் அப்போலாம் அதுக்கு வேல்யூ அதிகம் டிமாண்ட்டும் அதிகம் அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் இருந்துச்சு ஆனால் இப்போது காலம் மாற மாற நோட்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்திருச்சு அதுக்காக அந்த காய்ன்ஸ் ஓட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்திருச்சு ஸோ அதுக்கு இப்போதைக்கு பெரிய அளவில் டிமாண்ட் இல்லை ஆனால் அதை பற்றி பேசப்படுது இந்தமாதிரி அந்த பழங்காலத்தில் இந்தமாதிரி நாங்கள் காய்ன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஓரளவு பேசப்பட்டுச்சு அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போதைக்கு நோட்டு தான் டிமாண்ட் அதிகம்